சார் எங்கள் ஊரில் லைட்டு லைட்டு பீஸ் போச்சுங்க சார் ஆமாம் சார் பவர் கம்மியாக தான் சார் வருது

சுவிட்ச்சு கு சி சுவிட்ச்சு அந்த ஏரியாலாம் அந்த சார் இதான் வெச்சி செக் செக் பண்ணோம் சார் அந்த ஸ்பேனரு ஆ ஆமாம் சார் டெஸ்டர் தான்

ஆ அது அது அடிக்குது சார் அது அடிக்குது ஆ பழசாயிடிச்சிங்க சார்

ஒரு நாலு வருஷம் இருக்கும் சார்

அதலாம் அடிக்குது சார் இது எர்த்து தான் வரல ஆ

ம் சரிங்க சார் வீட்டில் லைட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டில் கொஞ்சம் அதேமாதிரி ஃபேனு ஆ லைட் எரியல ஃபேனு கம்மியாக ஓடுது சார் இருந்துது பணம் ப பணம் பிரச்சனை இல்லை சார்

அந்தளவுக்கு வ ச சரிங்க சார்

இன்னைக்கே வர முடியாதா சார்

சரிங்க சார்